போக்குவரத்து பற்றாக்குறையினால் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து அந்த டையத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணுறவங்க ஆஃபீஸ்க்கு கரெக்டான டையத்தில் போக முடியாது டீச்சர்ஸ்ஸும் அப்படி தான் அப்புறம் சும்மா தொழிலு வேலைக்கு போவாங்க இல்லையா அந் நூறுநாள் வேலைக்கு அவங்களும் போவதுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும் மருத்துவங்கும் போது மருத்துவங்கிற போது பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தூரத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் இப்போ ஒரு டெலிவரி பெண் கூட போக முடியாது மாதமா இருக்கிறவங்க அந்த டையத்தில் காட்டணுன்னால் அவங்க போக முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வண்டி பிடிச்சி போகங்காட்டியும் அது கஷ்டமான சூழ்நிலைய உண்டாக்கிடும் திடீரெனு கல்வி படிக்கிற பிள்ளைங்களுக்கு கரெக்டான கல்வி உள்ளூர்களில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து வெளி ஊர்களில் பஸ் ஏறி போவதுனால கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு படிக்க கொஞ்சம் மாச்சலாக இருக்குது எலிமெண்ட்ரி ஸ்கூலெலாம் பக்கத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரம்ப கல்விலேருந்து வேலை வாய்ப்பு முகாம்களெலாம் எங்கள் ஊரில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி இல்லை அதை தேடி வேலை வாய்ப்பை தேடி வயது பிள்ளைகளு பையனுங்கள் எல்லாேரும் வெளி ஊருக்கு போகிறாங்க பத்திரிக்கை டிவி செல் மூலமாயெலாம் பார்த்து இப்படி நிறையா இதுகளும் இருக்கிறது